தொழில்நுட்ப வளர்ச்சின்னு பார்த்தாங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்மார்ட்டெட் டிவைஸ் தான் சொல்வேன் ஏன் ஸ்மார்டெட் டிவைஸுன்னு சொல்றேன்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜி மூலிமா பேஸ்டாக தான் வளர்கிறாங்க எல்லாம் அதுக்கு பேஸ்டாக தான் போகிறாங்க எக்ஸாம்புள் ஃபோனை எடுத்தால் டூ ஜி த்ரீ ஜின்னு இருந்துச்சு ஃபோர் ஜின்னு வந்துச்சு இப்போ ஃபைவ் ஜின்னு வந்துடுச்சு ஃபைவ் ஜி அன்லிமிட்டெடுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எல்லா ஃபோன்லேயும் ரேம் ரேம்ன்னு பார்த்தாங்க இப்போ ரேமே தேவை இல்லை எல்லோரும் ரேம் இருந்தாலும் பரவாயில்ல ரேம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஹை ஸ்பீடு நெட்ஒர்க் இருந்தாலே போதும்ன்னு வந்துட்டாங்க ஸோ அப்டியே போக போக பார்த்தா லேப்டாப் லேப்டாப் வந்து பஸ்ட்டு ஜெஸ்ட்டு ஒரு நார்மல் லேப்டாப்பாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தா பைண்டு லேப்டாப் ஆகிடுச்சு லேப்டாப்பை டேபாக மாத்திக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்துடுச்சு அப்றம் அதை விட்டால் இப்போது சாஃட்டுவேர்லேயும் பார்த்தா ஏஐ சாஃப்ட்வேருன்னு ஒன்று வந்திருக்கு அந்த ஏஐ சாஃப்ட்வேரில் பார்த்தா கூகுளோடு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது ஜஸ்ட்டு சிங் பண்ண ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு வேடோ கொடுத்து மீனிங் கேட்டாலே உள்ளேருக்க மைனுட்டான ஒரு ரிசல்ட்டு மைனுட்டான ஒரு ஆன்சர் எதாயிருந்தாலும் கொடுத்துருது சீக்கிரமாவே அப்புறமா சொல்ல போனால் இப்போ ஃபோனை முன்னாடிலாம் நீங்கள் தொட்டால் பேசணும் அப்படிலா தேவை இல்லை இப்போ ஜெஸ்ட்டு ஏ கூகுள்ன்னு சொன்னாலே போதும் ஃபோன் ஆன் ஆகிடுது கால் அம்மான்னா ஸ்டைட்டாக அம்மாவுக்கு கால் பண்ணும் அதனால வாய்ஸ் மூலிமாவே அது வந்து இப்போ எல்லாமே நம்ம பண்ணிடலாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு